ஹலோ கேப் ட்ரைவரா ஆ அண்ணா நான் லாஸ்ட் நைட்டு உங்க வண்டியில் இது உங்கள் கேபில் தான் இது ட்ராவல் பண்ணிணேன் என் ஆஃபீஸில் குரோம்பேட்லேருந்து இங்கே திருவண்ணாமலை வரைக்கும் ஃபைல் ஒன்று நான் உங்கள் வண்டியில மிஸ் பண்ணிட்டேன் என்ன இப்போ இருக்கா இல்லையா கொஞ்சம் பார்த்து சொல்லுறீங்களா இருந்தால் எப்போ வந்து வாங்கிக்கட்டும் இல்லை நீங்களே வரதுனாலும் வாங்க இல்லை நான் வரணுன்னா எந்த இடத்துக்கு வரணுன்னு இந்த ஏ இந்த நம்பருக்கே வாட்ஸப்பில் மெஸேஜ் பண்ணுங்கள் அதில் தான் என்னோடய முக்கியமான ஐடி ப்ரூஃபெலாம் இருக்குதுண்ண கொஞ்சம் அதை மட்டும் பாருங்களேன் வண்டியில எங்கேயாது இருக்கான்னு ஆ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் ஃபைல் பார்த்துட்டு அங்கேதான் வைச்சிருந்தேன் நைட் லேட் நைட் ஆயிட்டுதுன்னு கொஞ்சம் தூக்கம் வந்ததினால அப்படியே மறந்துவிட்டேன் கேர்லஸ்ஸாக வந்துட்டேன் என் தப்பு தான் அது கொஞ்சம் இருந்தால் பார்த்து எடுத்து வையுங்களேன் நான் வந்து வாங்கிக்கிறேன் நான் வரத்துக்கு ஒன் வீக் ஆகும் ஒன் வீக் கழிச்சு நான் வந்து வாங்கிக்கிறேன் இந்த நம்பர்க்கு மட்டும் வாட்ஸப்பில் அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சு விடுங்க என்னோடய முக்கியமான ஐடி ப்ரூஃப்பு டேட்டா எல்லாமே ரெஸ்யூம்லேருந்து எல்லாமே அங்கே அதில்தான் இருக்குது அது மட்டும் எடுத்து வையுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இது மாரி என்னன்னு பார்த்துட்டு இதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அட்ரஸும் வந்து வாட்ஸப்பில் ஷேர் பண்ணுங்கள்